நான் ஒன் ப்ளஸ் ஃபோன் எடுத்துருந்தேன் இந்த ஃபோன் எடுத்து இப்போது மூணு வருஷம் ஆகுது இந்த ஃபோனில் எந்தவிதமான ஸ்லோ ப்ராசஸிங் அப்படிங்கிறது இல்லை கேமராவுடைய குவாலிட்டி கிட்டத்தட்ட டிஎஸ்எல்ஆர் கேமரா அளவுக்கு நல்லா இருக்குது இதனுடைய ரேம் டூவல் ஜிபி ரேம் இருக்கிறதுனால இதனுடைய பாஸ்ட் ப்ராசஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எது யூஸ் பண்ணாலும் சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே அதனுடைய ஆக்சஸ் நல்லா இருக்குது இந்த ஃபோன்னுடைய ஸ்பெஷல் பியூச்சர் அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டால் பதினைஞ்சி நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது ஒரு நாளைக்கு திரும்பவும் சார்ஜ் போடக்கூடிய அவசியம் இல்லாமல் இருக்குது நான் எடுத்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் எடுத்ததுக்கப்புறம் இதனுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா எனக்கு ஒரு சேடிஸ்ஃவையாக இருக்குது